ஈரோடு மாவட்டத்தில் சிவன்ராத்திரி நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க எதுக்கு அப்படின்னா ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு அதுக்கு எப்படின்னா பருவநிலை மாறும் எப்படின்னா குளிர்காலத்துலேருந்து வெயிலுக்கு நம்ம போவோம் மாசி மாதம் தான் இந்த சிவன்ராத்திரியை வந்து கொண்டாடுவோம் எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக முக்கியமாக வந்து சிவன் கோவில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபுல் நைட்டு எல்லோருமே அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கண் முழித்து ஃபுல் நைட்டும் அந்த பூஜையெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க அது இல்லாமல் அன்னதானம் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அபிஷேகம் பண்ணி திரும்பி சாமி கும்பிட்டு எல்லா ஊர் மக்களும் ஒன்றுக்கூடி அந்த விழாவை வந்து கொண்டாடுவாங்க நல்லாயிருக்கும் பாக்கிறதுக்கு அந்த நைட்டு ஃபுல்லாவும் முழிச்சிகிட்ருப்போம் எல்லாரும் ஸோ இது வந்து ஒரு அறிவியல் காரணமும் நம்மளுக்கு இருக்கு அது இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லா கொண்டாடுவாங்க ஊரில் எல்லா மக்களும் இப்போ ஒரு ஒரு வீதிக்கு விநாயகர் வந்து சிலைய வைச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ அப்போ எப்படின்னா அந்த வீதியில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஒன்றுக்கூடி அந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க